கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கூல்லேயுமே பசங்க வந்து படிக்கும் போதே தொழிற்கல்வி கத்துக்கொடுக்கறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா மேலை நாடுகள்லாம் வந்து காலையில் மட்டுந்தான் படிப்பாங்களாம் மதியானம் வந்து ஏதோ ஒரு தொழில் அவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் குறித்து தான அறிவு போதிக்கப்படும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதேபோல் நம்ம பகுதிகளில் கூட பகலில் வந்து ஸ்கூல் க இப்போ க பள்ளி அந்த ஒரு கல்வியை வந்து நம்ம படிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே ஏதாவது ஒரு தொழில் கைத்தொழில் ஒரு ப்ளம்பிங்கு தச்சு வேலை கார்பென்ட்ரி வேலை அப்புறம் அந்த தைக்கிற வேலை அப்புறம் அந்த தங்கம் முலாம் பூசுகிற வேலை அப்புறம் அந்த செல்ஃபோன்கள் வந்து பழுதுபார்க்கற வேலை இருசக்கர வாகனங்கள் பழுதுபார்க்கற வேலை டிசைனிங் பண்ணுறது படம் வரைகிற வேலை க அது ட்ராயிங்கு ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கோழி வளக்கிறது காடை வளக்கிறது வாத்து வளக்கிறது கால்நடைகள் ஆடு மாடு வளக்கிறது முயல் வளக்கிறது கோழிலயே நாட்டுக்கோழி ப்ராய்லர் கோழி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கொடுக்கறது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அந்த பசங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் இல்லை மேல் படிப்பு கல்லூரி போ போய் அங்கே போய் படித்த பிறகு அந்த கற்றுக்கொண்ட தொழில பயன்படுத்தலாம் இல்லை படித்த வே இதுக்கு ஏதாவது ஒரு வேலை கெடைச்சிச்சுன்னா அதில் கூட க போகலாம் வேலை கிடைக்காத பட்சத்தில் படித்த படிப்புக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னா ஏற்கனவே ஸ்கூ பள்ளி பருவங்கறது கற்றுக்கொண்ட கைத்தொழிலை வைத்து என்ன பண்ணிக்கலாம்ன்னா இந்த உலகத்தில் நம்ம ஒ உண்ண உடுக்க இருக்க ஒரு அடிப்படை தகுதிகளை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் ஆக ஒவ்வொரு சராசரி மனிதனும் ஒரு தொழிற்கல்வி கைத்தொழில் கற்றுக்கொண்டு இருக்கிற பட்சத்தில் இந்த உலகத்தில் வர்றக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கு அவங்க போக மாட்டாங்க ஏன் பிறந்தோங்கற வருத்தமும் அதெல்லாம் இருக்காது அவங்க வாழ்க்க வந்து ஒரு சீராக போகும் ஆக கண்டிப்பாக பள்ளிகளில் இவைகளை வந்து கற்றுக்கொடுப்பது அவசியமானது ஒன்றாக இருக்கிறது எல்லோத்துக்குமே அது கொடுக்கணும் அது வந்து சும்மா வந்து யாருக்கு விருப்பமோ நீங்கள் வந்து கற்றுக்கங்க அப்படி இல்லாமல் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த ஒரு பயிற்சிகள் வந்து பள்ளி பருவங்களிலேயே கொடுப்பது எதிர்கால இளைஞர்களை வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து ஒழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மூலதனமாகக்கூட இது இருக்கும் பெரிய விஷயங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல நாளைக்கு வந்து பையன் படித்து முடிச்சுட்டு கல்லூரி பருவத்தைலாம் முடிச்சுட்டு வந்து நிற்கும்போது கவர்மெண்ட்டு கொடுக்க முடியல அவ்வளோ பேர்த்துக்கும் வேலை பத்து பர்சண்ட் கூட கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள போகிறதில்ல எல்லா அரசு வேலைக்குள்ளே போகிறதில்ல எல்லோருமே வந்து ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு முக்கி முனகி எதுவும் போராடிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனை வேலை இல்லா பிண்டா திண்டாட்டப் பிரச்சனையை அரசு வந்து தெணறுது தெணறுது திணறாமல் இருப்பதற்கு வருங்காலத்தில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு என்ன பண்ணலான்னா இப்போயே பள்ளிகளிலேயே கல் பள்ளிக் கல்வி நடக்கும் பள்ளிக்கூடத்துலேயே வந்து பசங்களுக்கு வந்து கட்டாயத்தின் அடி ஏதோ ஒன்று நீ ச வந்து தேர்வு செய்து தான் ஆகணும் ஏதோ ஒரு விஷயத்த நீ தேர்வு செய்து ஆக வேண்டுங்கிற உறுதியோடு சொல்லிக்கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அழகா நீட்டாக வந்து என்ன பண்ணிடலான்னா அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சிடலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து செய்துதான் ஆகணும் நான் வந்து முற்றிலுமாக இதை வந்து நான் வந்து உறுதி அளிக்கிறேன் செய்தால் வந்து எதிர்கால சந்ததி இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாமே வந்து தன்னிச்சையாக அவங்க நிற்பதற்கு ஒரு பலனாக இருக்கும் இல்லை கல்வி மாத்திரம் தான் கொடுப்போன்னு நம்ம இப்படி இனியும் கவனம் குறைவாக நம்ம இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு அதிகமாகி தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை உண்டாகி ஆங்காங்கே புரட்சிகள் உண்டாகி அரசுகள் கலைக்கக்கப்பட்டு அநேக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு ஒரு சீர்குலைந்து போன ஒரு எதிர்கால ஒரு இளைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ போய்ட்ருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கைத்தொழில் கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்குது நம்ம ஏற்கனவே தமிழ் பகுதிலேயே பார்த்துக்குறோம் கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு முன்னாடி இருக்கிற முன்னோர்கள்லாம் பாடிவிட்டு போய்ட்டாங்க ஆனால் அது பிரகாரம் இப்போ யாருமே என்ன பண்ணுறதில்ல பின்பற்றி வர்றதில்லை பின்பற்றி வருவது அவசியமாக கண்டிப்பாக இருக்கும்